அண்ணே ஆ ஸ்டேஷனில்தாங்க இருக்கேன் இது மயிலாடுதுறை போகிற ட்ரெயின்தானுங்களா இது அதுதான் நானும் ஊருக்கு தான் போகணும் தஞ்சாவூரு போகணும் அதுதான் நே ரொம்ப லேட் ஆகுது என்னாச்சு எப்போயும் இப்படிதாங்க வருமா ம் சரிங்க வந்துடுங்களா வண்டி கண்டிப்பாக வந்துடுங்களா ம் ஆ ஆ சரிங்க சரிங்க ம் ம் நான் தஞ்சாவூருதாங்க போகணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிணேன் இன்னும் ட்ரெயின் வர்லை ம் சரிங்கண்ணா கொஞ்சம் ட்ரெயின் வந்து கூப்பிடுங்க இங்கே உக்கார்றோம் ம் சரிங்கண்ணா ஓ ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா கூப்பிடுங்க கொஞ்சம் சரி வரேங்கண்ணா உக்காந்து தான் இங்கே உக்காந்துருக்கோம் பாருங்க ஜங்க்ஷனில் உக்காந்துருக்கோம் கூப்பிடுங்க நான் ரெண்டு நாள் ஆகுங்கண்ணா நான் விஸேஷங்கண்ணா பாப்பா பார்த்துட்டு ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்துட்டுதாங்கண்ணா வருவோம் ஆ சரிங்கண்ணா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உக்கார்றேன் கூப்பிடுங்க கூப்பிடுங்கண்ணா